ஹலோ ஆ சொல்லுங்கள் ஆண்ட்டி ஆ சொல்லுங்கள் அப்போ நம்ம எக்ஸ்ட்டா டைமிங் கேட்டு தான் பண்ணணும் டீச்சர்ஸ் எல்லார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சோஷியல் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அவங்கக்கிட்ட வேணுணா கேட்டுவிட்டு ஸ்பெஷல் க்ளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ம் ஆ கேளுங்கள் ம் ஆ ஆமாம் ஆமாம் ம் ஆ இன்னும் ஒரு லெசன் மட்டும் இருக்குது முடிச்சிட்டேன்னால் அவ்வளோ தான் ம் ஆ பண்ணுறாங்க அவங்களும் நல்லா ப்ரிப்பர் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ம் அப்படியெலாம் இல்லை பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் பார்ப்போம் ம்

ம் சரி மேம் ஆ ஓகே மேம் ம் ம் நம்ம ஒரு செவன் வரைக்கும் வைக்க முடியும் அதுக்கு மேலே வச்சோன்னால் ஆனால் பேரெண்ட்ஸு இது பண்ணுவாங்க அதனால செவன்குள்ளே முடிக்கணும் ஆ ஆமாம் ம் ஆ ஓகே மேம்